ஆ மேடம் இது இந்த உங்கள் டிரைனில் தான் நான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் நான் எனக்கு இந்த என்னோடய ஸீ என்னோடய கோச் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் த்ரீ சீட் நம்பர் செவென்ட்டி எயிட்டு நான் இந்த சீட்டில் நான் சிங்குளாக தான் நான் சிங்குள் பெர்த்தில் தான் நான் புக் பண்ணியிருந்தேன் என்னோடய பிளேஸ்சில் வெச்சுட்டு போன என்னோடய வேலட்டை காணோம் இப்போ நான் யார் கிட்டே நான் கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் நான் இங்கே சென்ட்ரலில் இருந்து பேங்களுருக்கு நான் டிராவல் பண்ணுறேன் ஸோ எனக்கு மார்னிங் செவென் தர்ட்டி டிரைனில் ஏறினேன் ஒரு எனக்கு அங்கே ஜெர்னி லாஸ்ட் டைமிங் வந்து ஒன் ஓ கிளாக்னு காமிச்சுச்சு நடுப்பரம் பிட்வின்னில் வந்து எனக்கு அ அரக்கோணம் கிட்டே வண்டி ஸ்டாப் ஆச்சு நான் இன் நான் ரெஸ்ட் ரூம் போகிறத்துக்கு இறங்கும் போது என்னோடய வேலட்டை காணோம் மிஸ் ஆகிருச்சு நான் திரும்பியும் டிரைன் மூவ் ஆகிருச்சு நான் தேடுறதுக்குள்ள டிரைன் மூவ் ஆகிருச்சு அங்கே இருக்கிற பேசேன்ஜ்ர்ஸை கேட்டாலும் யாருக்கும் எதுவும் தெரியலைன்னு சொல்கிறாங்க ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனு தெரியல சரி நீங்கள் டிக்கெட் செக் பண்ணுறத்துக்காக வந்தீங்க சரி அதனால் உங்கள் கிட்டே சொல்லலாமான்னு கேட்டுவிட்டு ஓகே அப்படியா இப்போ நான் எந்த ஸ்டேஷனில் நான் எந்த ஸ்டேஷனில் சொல்லணும் பேங்க்ளூரில் சொல்லணுங்களா இல்லை ஓகே இப்போ நான் திரும்பி நான் ரிட்டன் அரக்கோணம் வந்து அவங்கட்ட நான் இப்போ நான் டிரைன் கிராஸ் ஆகிருச்சு நான் கிட்டதட்ட பேங்க்ளூர் ரீச் ஆக போகிறேன் நான் திருப்பி அரக்கோணம் வந்து அங்கே நான் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு என்னோடய டிடைல்ஸெலாம் கொடுக்கணுங்களா ஓகே ஓகே ஓகே சரி சரி என் வேலட் கண்டிப்பாக கிடச்சுருல்ல மேடம் இது வேலட் கண்டிப்பாக கிடச்சுருல்ல மேம் இது ஒ டிரைனில் இப்போது நீங்கள் தான் எங்களுக்கு சேஃப்டி கொடுக்கணும் எந்த க நீங்கள் தான் நீங்கள் நார்மல் ரிஸர்வேஷ் நார்மல் கம்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல நாங்கள் ரிஸர்வேஷன் பண்ணி உங்கள் டிரைனில் வரோம் எங்களுக்கு நீங்கள் தான் வந்து கரெக்டான பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னால் எப்படி மேம் நாங்கள் டிரைனில் டிராவல் பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம் இருக்குது மேம் பக்கத்தில் நம்ம எல்லாேருமே இருக்கிறாங்கன்ற ஒரு இதில் தான் நம்ம இருக்கோம் அதனால்தான் சரி மேம் நீங்கள் கொஞ்சம் எனக்கு அதில் கொஞ்சம் கார்ட்ஸெலாம் இருக்குது கொஞ்சம் எங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொஞ்சம் கண்டுபிடித்து கொடுங்க மேம் ப்ளீஸ் நாளைக்கு மார்னிங் நான் திரும்பியும் நான் ரிட்டன் டிரைனில் வந்து நான் கம்ப்ளைன்ட் நான் கொடுத்துட்றேன் ஓகே மேம் தேங்க் யூ மேம்

ஓகே மேம் தேங்க் யூ மேம்